இது ஏசி வாங்கினோம் இப்போதான் பொங்கல் ஆஃபருக்கு ஹரிஸ் கடையில் ஒன்றை டன்னு ஏசி வெயிலில் போயிட்டு அசதியாக கால் சோர்வையாக அப்படே சோர்ந்தாப்ல வந்தோம் வீட்டில் வந்து போட்டதும் ஜில்லுன்னு காற்று வந்ததும் நல்லா சகஜமா எப்போதும் இருக்கிற மாரி வீட்டில் இருக்கிற மாரி அந்த போய் வந்த டயர்டே தெரியாத நல்லா ஜில்லுன்னு காற்றோட்டமா இயற்கை காற்று மாரி நல்லா இருக்குது க்ளைமேட்டு மாரி நல்லா ஒன்றும் தெரியல வெயில் வெய்லில் தெரியல நல்லா இருக்குது